நம்ம வந்துட்டு நடனம் ஆடும்போது நம்ம நம்ம எடுத்திருக்குற பாட்டோ இல்லை நம்ம நடனம் ஆடுற அந்த மூமெண்ட்ஸ் ஸ்டெப்ஸோ வந்துட்டு மக்கள் மத்தியில் வந்துட்டு அது ஒரு அது வந்துட்டு ஒரு இது க்ரியேட் பண்ணுது ஸோ அப்போது வந்துட்டு அவங்க பார்க்கும்போது அந்த ஸ்டெப் அவங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கு இல்லை அந்த சாங் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அந்த இதை வந்துட்டு அது வந்துட்டு ஒரு உணர்வை வந்துட்டு தூண்டி அவங்க வந்துட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க க்ளாப் தட்டுறாங்க கத்துறாங்க இந்தமாதிரி இதெல்லாம் வந்துட்டு நம்ம டான்ஸ் ஆடுறத பொறுத்து நம்ம எப்படி ஆடுறோம் நம்ம என்னமாதிரி சாங் சூஸ் பண்ணியிருக்கோம் அந்தமாதிரிலாம் நம்ம யோசிச்சு நம்ம டான்ஸ் சாங் சூஸ் பண்ணுறது நம்ம டான்ஸ் ஸ்டெப்ஸ் போட்டோம் அப்படின்னா மக்களோட பார்வை வந்துட்டு மக்களோட உணர்வை வந்துட்டு அது தூண்டும்